எங்கள் வீட்டில் வந்து பிரியாணி சமைச்சாக்கா அதில் வந்து உப்பும் காரமும் அதிகமாகிவிட்டது இதனால் என்னா பண்ணாங்கனா சாப்பிட கூட முடியல வீட்டில் இருக்கிற எல்லாரும் மோசமான கொஞ்சம் சாப்பாட்டுக்கு இல்லாமல் இருந்தாங்க பிரியாணி சமைச்சாங்க அதுவும் கொஞ்சம் உப்பும் காரமும் அதிகமாக போனதால் ஒன்றும் பண்ண முடியல எப்படி செஞ்சாங்கனா லைட்டாக லெமனும் லைட்டாக லெமன் போட்டாங்க கொஞ்சம் தண்ணி எஸ்ட்ராக ஊற்றிட்டு கொஞ்சம் லைட்டாக கொதிக்க வச்சுட்டு அப்புறமா தம் போட்டுகிட்டு இறக்கி வச்சோன்னே இன்னும் கொஞ்சம் லைட்டாக காரம் அதிகமாக இருந்துச்சு அதுக்கு பதிலாக புதினா இலையும் நெய்யும் விட்டாங்க இதனால் கொஞ்சம் பிரியாணி நல்லா இருந்துச்சு அதனால் பிரியாணி நல்லாருக்குன்னு சொல்லி வீட்டில் எல்லாரும் சாப்பிடாங்க நல்ல அனுபவமாக இருந்துச்சு இது ஒரு மோசமான அனுபவமாக இருந்துச்சு இது எப்படி சரி செய்யணும்னு சொல்லிகிட்டு எங்களுக்கு எந்த ஒரு அனுபவம் இயற்கை எங்களுக்கு இருக்குது அதனால எங்களுக்கு பிடிச்சிருக்கு